நான் இது வரைக்கும் எந்த ஒரு சிங்கரும் லைவில் பாடி கேட்டதில்லை ஆனால் எனக்கு பாடி கேட்கணுனு ஆசையாக தான் இருக்குது அந்த மாதிரி நான் நேரில் பாடி கேட்கணுனு நினைக்க சிங்கர்ஸ் யாருனா யுவன் ப்ரதீப்குமார் அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி அதுக்கப்புறம் வந்து சிட் ஸ்ரீராம் இவங்கள்துலாம் வந்து நான் நேரில் கேட்கணுனு நான் ஆசப்படறேன் அதும் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் சிங்கர்ஸ்னு இருக்காங்க அவங்க யாருனா டெயிலர் ஷிஃப்ட் ப்ளாக் பிங்க் அதுக்கப்புறம் ஆனி மரி இவங்கள்தும் வந்து நான் ஒ நேரில் போய் கேட்கணுந்தான் ஆசப்படறேன் அதுவும் ஒரு ஒ காலேஜ் படிக்கும் போது ஒரு டைம் பார்த்தீனா ப்ரதீப்குமார் கான்செர்ட் வந்து எங்கள் காலேஜ் பக்கத்தில் தான் வைச்சாங்க நான் போகணுனு ரொம்பவே ஆசைப்பட்டேன் ஆனால் ஒரு சில சிச்சுவேஷனாஸில் போக முடியலை அதுவும் ஃபியூச்சரில் வந்து எப்பனா டைம் கிடச்சுனா நான் கண்டிப்பாக போய் அட்டென்ட் பண்ணுவேன் நான் ஏன் இவங்கள்து வந்து நான் கேட்கணும் அப்படினு ஆசைப்படறேன் அப்படினா இவங்களோட சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்கிற மாதிரி இருக்கும் நம்ப எப்பனா லோன்லியாக ஃபீல் பண்ணாலோ நமக்கு வந்து எப்பமே நம்பளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க மாதிரி அந்த மாதிரிலா ரொம்ப நல்லாவே இவங்க சாங்ஸ்லாம் இருக்கும் அதனால் தான் எப்பமே ஃபோனில் கேட்கறதோட நேரில் கேட்டால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்றதுனால தான் இவங்கள்து வந்து நான் நேரில் கேட்கணுனு ஆசைப்படறேன் அதனால் தான் இவங்க பாட்டும் நான் கேட்கறேன்